பழைய தலைமுறைங்கிறது அன்பு பாசத்துக்கெலாம் கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்கள் இப்போ அதைவிட அறிவுக்குதான் முக்கியத்துவம் தராங்கள் சின்னத் தலைமுறையர்கள் வந்து பெரியவங்கள மதிக்கணுங்கிறத இப்போ ஒரு பொருட்டாவே நினைக்கறதில்ல தான் வச்சதுதான் சட்டம் தான் செய்கிறதுதான் சரி அப்படிங்கிற மாரி வாழ்க்கை போயிகிட்டுருக்கு ஆனால் இதெல்லாம் மாறியாகணும் நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை அவங்க என்னென்ன சொல்லி வச்சாங்களோ அதில் எல்லாத்துலையுமே ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கை சீர்படுமே ஒழிய இப்போ வந்து அந்த இன்டர்நெட்டு செல்லு அப்படிங்கிற போதையில் மக்கள் போயிட்டுருக்காங்களே ஒழிய ஒன்று சொல்லப் போனால் ஒரு சாதாரண ஒரு சின்ன வச்சுங்களேன் ஒரு விருந்தினரை உபசரிக்கிறதுக்கூட இப்போ இல்லை ந நடைமுறையில் இல்லாமல் போயிடுது அப்படிப்பட்ட தலைமுறையை வந்து இப்போ மாத்திதான் ஆகணும் மாற்ற வேண்டியது நமது கடமை